என்னுடைய எழுத்துக்கள் எப்படி மற்ற எழுத்தாளர்களிடமிருந்து வேறுபடுது அப்படின்னு நான் நம்புகிற ஒரு விஷயம் எது அப்படின்னால் ஒரு கருத்தை எத்தனை பேர் எத்தனை விதமான சொல்கிறாங்க அதில் நான் ஒரு நான் சொல்கிற விதம் எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது அவங்களை அது ஈர்க்குது அதுதான் என்னை வந்து மற்றவங்ககிட்டேருந்து வேறுபட்டு வேறுபடுத்தி காமிக்கிறதாக நினைக்கிற ஒரே கருத்தை யார் எந்த எந்த விதத்தில் சொல்கிறாங்கன்றது தான் முக்கியம் அந்த மாதிரி என்னுடைய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப எளிதாக இருக்கும் ஏதோ எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயமாக இல்லாமல் எங்கேயோ நடந்த ஒரு விஷயமாக இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் தினம் தினம் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை வச்சு அந்த கருத்தை எப்படி அது நம்ம அதன் மூலிமா விளக்க முடியும் அப்படிங்றது நான் என்னுடைய தனித் திறமையாக பார்க்குறேன் மற்ற எழுத்தாளர்கிட்டே இருந்து வேறுபடுத்துகிறதாகவும் நான் அதை நினைக்கிறேன் நான் மேம்படுத்த வேண்டிய இல்லை விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னால் கதைகளில் சுவாரஸ்யம்ங்றது ரொம்ப முக்கியம் சுவாரஸ்யம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்ககிட்டே சொல்ல முடியும் நம்மளோட கருத்துக்களை முன் வைக்க முடியும் அந்த மாதிரி சுவாரஸ்யங்கள் அதிகமாக இருக்கிற விஷயங்களையோ சுவாரஸ்யங்கள் அதிகமாக இருக்கிற எழுத்துக்களையோ நாம் இனிமேல் வர காலக்கட்டத்தில் என்னுடைய பதிவில் எழுத விரும்புகிறேன்